உங்கள் சமுதாய பங்களிப்பு என்ன ஒரு குடிமகனாக இந்த நாட்டுனுடைய குடிமகனாக இந்த சமுதாயத்துக்கு நம்ப சிறப்பாக வாழ்ந்தாலே நமக்கு அது நல்ல பங்களிப்பளிக்கிறதா ஒரு அர்த்தம் அதாவது எப்படினா இப்போ நாம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக செய்தோம்னால் நல்ல விஷயமாவே செஞ்சோம்னால் நம்மளை பார்த்து நாலு பேரு கற்றுக்கிட்டு அதே நாலு விஷயத்த நல்லதாக செய்யணும் ஸோ நாம் மட்டும் சிறப்பாக இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த சமுதாயம் சிறக்கும் நம்மளால் என்னென்ன முடியுதோ அத்தனை நல்லதும் நம்ம செஞ்சோம்னா நம்பளை பார்த்து நாலு பேரு மூலமாக இந்த சமுதாயம் மேலும்மேலும் உயரும் இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் சிறப்பான நல்ல செயல்களை செய்யவேண்டும் இதுவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்